ஆமாம் நம்ம எல்லோர் லைஃப்லேயும் கரண்ட்டுன்றது ரொம்ப முக்கியமானது ஒன்னாக இருக்குது இப்போது இந்த டெக்னாலஜி அதே ரொம்ப வருஷம் முன்னாடி அது ஒரு தேவையே இல்லாமல் இருந்தது அதே சமயம் இப்போன்னு பார்த்தா அது ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான பொருளாக மாறிவிட்டு வருது இப்போது எனக்கு எங்கள் வீட்டில் கரண்ட்டு கட் ஆகுதுன்னா நாங்கள் இப்போ வெளிச்சமான டைமில் அதாவது டே டைமில் வந்து ஒரு கேண்டிலோ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்க மாட்டோம் அதே சமயம் இப்போ இருட்டாகிடுச்சு மழைக் காலம் கரண்ட் கட் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக கேண்டில்ஸும் டார்ச் லைட்டும் கண்டிப்பாக தேவைப்படும் கேண்டில்ஸுனு பார்க்கும் போது அது கரண்ட்டுக்கு சேராது தான் பட் டார்ச்சு டார்ச் லைட்ஸுனு பார்க்கும் போது கண்டிப்பாக அது கரண்ட்டுக்கு கீழே தான் வரும் அது இப்போ சோலார் டார்ச் லைட்ஸுலாம் வந்துடுச்சு பட் இருந்தாலும் நம்ம அதை யாரும் மோஸ்ட்டாக வாங்கி யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படி இருக்கும் போது இன்வெண்ட்டர்கள்லாம் கண்டிப்பாக பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க பயன்படுத்தாமெல்லாம் கிடையவே கிடையாது அதனால தான் நிறையா கம்பெனீஸ் நிறையா ஸ்கூல்ஸ் நிறையா காலேஜஸ் எல்லாமே இயங்கிட்டுருக்கு அது இல்லைன்னா இன்வெர்ட்டர்ஸ் இல்லைன்னா முடியவே முடியாது எல்லாத்துலேயுமே போத் பாசிடிவ்ஸ் அண்ட் நெகடிவ்ஸ் இருக்க தான் செய்யுது இன்வெண்ட்ருக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஏதாச்சும் கரண்ட் லீக்கேஜ் ஆனால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பெரிய எக்ஸப்ளோஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பாஸிடிவ்ஸ் கரண்ட் இல்லாத டைமில் அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்க்கலாமே ஏன் எப்போ பார் நெகட்டிவ்ஸே பார்க்கணும் எப்போ பார் நெகட்டிவ்ஸே பார்த்து என்ன பண்ணப் போகிறோம் அடுத்தது க கேண்டில்ஸ் அதால் எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல பட் நெருப்பை வெச்சு விளையாடும் போது எப்போயுமே ஒரு சேஃப்டி பர்ப்பஸ் அதிகமாக இருக்க தான் செய்து கண்டிப்பாக அது நம்மளுக்கு தேவையாகவும் தான் இருக்குது அடுத்தது நம்ம பார்க்கும் போது கரண்ட்டு கட் ஆகிருச்சு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்த ஒரு காலம் போய் எப்பா எடுப்பா அந்த டார்ச்சை எடுப்பா அந்த கேண்டிலை அப்படின்னு போய்ட்ருக்கு அப்படி இருக்கும் போது ஒரு கரண்ட்டு கட்டாக இருக்கட்டும் சரி ஒரு ஒரு கரண்ட் இல்லாத பகுதிக்கோ ஒரு நெட்வொர்க் இல்லாத பகுதிக்கோ நம்ம போகிற மாதிரி இருந்தாலும் சரி அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்குத் தேவையான எல்லா பொருட்களும் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்குது இயங்கிக்கிட்டே தான் இருக்குது அது நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் அதோடய பாஸிட்டிவ்ஸும் இருக்குது நெகட்டிவ்ஸும் இருக்குது இப்போது அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினோன்னா அது ஒ ஒரு புது க கண்டுபிடிப்போடு பெரிய சந்தோஷம் வெற்றி ஒன்று கிடையவே கிடையாது அதை நம்ம தப்பாக பயன்படுத்தும் போது தான் அது ரொம்ப தவறாக முடிஞ்சு நிறைய கெட்ட விஷயங்கள்லாமும் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் எப்போயுமே நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும் எப்போயுமே ஒரு பொருள் நம்ம கையில் கெடைச்சிதுனா அதை ஒரு நல்ல விஷயமாக எப்படி பயன்படுத்தலான்றதை பார்க்கணுமே தவிர நம்ம அதை எப்படி கெ கெட்ட விஷயத்துக்குப் பயன்படுத்தணுன்றதை யோசிக்கவே கூடாது இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும் காலைல எழுந்திரிக்கிறோம் ப்ரெஷ் பண்ணுறோம் இப்போ எலக்ட்ரிக் ப்ரெஷ் கூட வந்துடுச்சுங்க சார்ஜ் போடணும் கரண்ட் இல்லை என்ன பண்ணுறது நார்மல் ப்ரெஷ்ஷில் தான் பல் தேய்ச்சாகணும் அடுத்தது குளிக்கிறோம் அதுக்கு இப்போதிக்கி இன்னும் கரண்ட்டில் எதுவும் வரல மேபி பிற்காலத்தில் குளிக்க வைக்கிறதுக்கு கூட ஏதாச்சும் மிஷின் வரலாம் அப்போ கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவோம் வேறு ஏதாச்சும் வெச்சு குளிச்சுட்டு வெளில வந்து தானே ஆகணும் சரி அடுத்தது சாப்பிட்றோம் அது சாப்பிட்றோம் சரி பட் அதுக்கு தயாரிக்கிறதுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்தாச்சு அவென் வந்தாச்சு டெக்னாலஜியை வெச்சு இங்கே எல் ஏகப்பட்ட டிஜிட்டல் அவென்ஸ் எல்லா டிஜிட்டல் ஸ்டவ்ஸ் எல்லாமே வந்தாச்சு அப்படி இருக்கும் போது என்னங்க பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் அடுத்தது காலேஜுக்கு கிளம்பி வர்றோம் ஸ்கூலுக்கு கிளம்பிப் போகிறோம் ஆஃபீஸுக்கு போகிறோம் வண்டி தேவைப்படும் தான் அதே நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் கரண்ட் இருந்தால் தானே சார்ஜ் போட முடியும் கரெக்ட் அதுக்கும் கரண்ட் தேவைப்படுது அடுத்தது ஸ்கூல் காலேஜஸுக்கு வர்றோம் ஒர்க் போகணும் ஒர்க் போகிறோம் அடுத்தது அங்கேயும் கம்ப்யூட்டர்ல தான் ஒர்க் பண்ணுறோம் எல்லாமே ஐடி டெக்னாலஜிஸுங்க வந்துடுச்சு அப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும் அடுத்தது காலேஜஸுக்கு வர்றோம் இப்போ எல்லா காலேஜஸ்லேயும் இபுக்ஸ் தான்ங்க எந்த காலேஜஸ்லேயும் புக்கு பென்சில் ரைட்டு நோட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ இப்படி தான் நிறையா விஷயம் நம்ம காலேஜில் வந்து இயங்கிட்ருக்கு ஸ்கூல்ஸ்லேயுமே ஸ்மார்ட் க்ளாசஸ் ஸ்மார்ட் டிவிஸ் எல்லாமே வந்துடுச்சு இப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் கரண்ட்டுன்றது வெரி பிக் பொசிஷனை வந்து எடுத்திருக்கு அதாவது நைண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த லை டெய்லி ரொட்டீனை வந்து கரண்ட்டு தான் நம்மளுக்கு நிரூபிக்கவே செய்து ஏதோ ஒரு இடத்துல கரண்ட் ஃப்ளக்ஷுவேஷன் ஆச்சா அந்த விஷயம் அந்த ரொட்டீன் கம்ப்ளீட்டாக அப்ரப்ட்டாக அப்படியே ஸ்டாப் ஆகிடுது ஸோ எந்த ஒரு டெக்னாலஜியாக இருக்கட்டும் சரி எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் சரி நம்மக்கிட்டே வரும்போது அது பொருள் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது நம்ம எப்போயுமே செக் பண்ணிக்கணும்